ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐய்யாயிரத்தி ஐநூற்றி எழும்பத்தி மூன்று இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெ ரெண்டு மூன்று லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி இரண்டு நான்கு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று ஐந்து லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு